சமைக்கிறது பார்த்திங்கனா பெண்கள் மட்டும் பண்ணக்கூடாதுங்க வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க கூட பண்ணலாம் அப்பா பண்ணலாம் கணவர் பண்ணலாம் யார் வேணாலும் பண்ணலாம்ங்க ஏன்னா உடம்பு சரியில்லனா கூட ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைனா கூட ஒரு சூடு தண்ணி வைக்கிறதோ ஒரு இட்லி ஊற்றுறதோ ரெண்டு தோசைங்க கூட ஊற்றி கொடுக்கலாம் கஞ்சிங்க கூட வச்சு கொடுக்கலாங்க ஏதோ சமைக்க தெரிஞ்சா அதுனாலும் பண்ணி கொடுப்பாங்க டீ காஃபி வைக்கிறதுங்க அதனால எல்லாருமே பெண்கள் ஆண்கள் ரெண்டுமே ரெண்டு பேருமே சமைச்சு பழகத் தெரிஞ்சிருக்கணுங்க மெய்னாக ஆண்கள் வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு வைக்கிறது பெண்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேங்க நான் அப்போ தான் வந்து ஒரு நாளைக்கு உடம்பு சரியிலைன்னா கூட அவங்க பார்த்துப்பாங்க நம்மளைய